ஹலோ யாருங்க ஆ சொல்லுங்கள் ஓகே ம் சொல்கிறேன் அவங்க இப்போது ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஸண்டேஜ் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க ஏன் எதனால்

ஓகே ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போது லாஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்து வருது

அவங்க வந்துவிட்டு இப்போது எப்போயுமே நல்லா படிக்கிற பையன் தான் எயிட்டி நைன்ட்டி அந்த பர்ஸண்டேஜில் தான் இருப்பாங்க இப்போது உடம்பு சரியில்லை அப்படி சொல்கிறதுனால சிக்ஸ்ட்டி பர்ஸண்டேஜ் அதான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி நல்லா படிக்கிற பையன் தான் மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் இங்கிலிஷ் அப்புறம் சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கனாக்கா பர்ஸண்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ம் ம் சரி ஓகே தான்

ம் ஓகே